ரைடு போகக்குள்ள தேவைப்பட்றது முதல் எக்யூப்மெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் தேவை ஜாக்கெட்டு க்னீ கேப்பு காலுக்கு தேவை ஷூவு மேலே போடுற அந்த ஜாக்கெட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் ரைடு போகக்குள்ள எப்பயுமே டேங்கு ஃபில் பண்ணிவிட்டு போகக்கூடாது ஒரு முக்கால்வாசி மட்டுந்தான் ஃபில் பண்ணிவிட்டு போகணும் இல்லைன்னா ஃபயர் ஆகிட்றதுக்கு வாய்ப்புண்டு அதேமாரி மேடு பள்ளங்கள்லாம் வண்டி எப்போ எடுத்தாலும் ஒரு சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் ரைடு போனால் சர்வீஸ் போகும்போது எல்லா பிரச்சனையும் சொல்லிவிடுவாங்க அதை ரெடி பண்ணிக்கணும் அது இல்லாமல் இப்போ வண்டிக்கு தேவை ஒரு கத்தி நெருப்பு தயாரிக்க ஒரு லைட்ரு சாப்பாடு ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடணும் அது முக்கியமாக தேவைப்படும் அது இல்லாமல் ட்ராஃபிக்கி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் நிலச்சரிவுகள்லாம் அதிகமாக ஏற்படும் காட்டு விலங்குகள்லாம் வரும் போது அதுக்கு ஒரு நைட்டுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னாதான் தெரியும் முக்கியமான்னு பார்த்திங்கன்னா வண்டிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் முக்கியமாக வண்டிக்கு தேவையான டூல்ஸு அதுக்கு ஏற்ற ஸ்டெப்னி பைக் கீ எல்லாம் எடுத்துட்டு போயிடணும் பைக்குக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு போயிடணும் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் அப்புறம் வெளியில் போனால் ட்ராஃபிக் போலீஸ்லாம் இருப்பாங்க ரைடு அடிக்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா என்ன இப்போனா இப்போது பைக்கோடய டாக்குமெண்டு இதெல்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக டாக்குமெண்ட் லைசன்ஸ் இது ரெண்டுமே வெச்சிருக்கணும் இது இல்லைன்னா ப்ராப்ளம் தான் இது இருந்தால் ஓகே நம்ம ரைட் போகலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை